ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் குட் ஈவினிங் சார் உங்கன்ன ஓகே சார் ஓகே சார் இ பெண்டிங்கு சொல்லுங்கள் சார் ஆ நீங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கள் இப்போது ஓகே சார் நீங்கள் ஏ நீங்கள் என்ன மாதிரி ஜாபு எதிர்பார்க்குறீங்க சார் ஐடி ரிலேட்டட் ஜாப்னால் நீங்கள் எந்த எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கள் நீங்கள் எந்த மாதிரி ஜாவா ஜாவா முடிச்சிருக்கீங்கள் ஆ சாஃப்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அந்தமாரி எதுனால் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குதா சார் கம்ப்யூட்டர் சம ஆ எங் எங்கிட்ட வந்து எல்லா வகையான ஜாபும் இருக்குது சார் நீங்கள் கேட்குற ஐடி ஜாபும் இருக்குது சார் கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணலாம் சார் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எந் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணுன்ற சொன்னீங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஜாபு அரேஞ்மண்ட் பண்ணுவேன் ஜாவா ரிலேட்டடா ஓகே சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் உங்களுக்கு தேவையான அந்த ஜாவா ரிலேட்டட் ஜாபும் வந்து எங்ககிட்ட இருக்குது சார் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் சார் வேற யாருக்குனால் கூட ஜாப்பு வேணும்னா கூட நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து நிறைய செவரல் ஜாப்பு இருக்குது நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டை தவிருல எல்லா வகையான ஜாபும் எங்ககிட்ட இருக்குது அந்த ஜாப்பை வந்து உங்களுக்கு தேவையான ஜாபை நீங்கள் எடுத்துக்கின்னு உங்களுக்கு தேவை இல்லாத ஜாப் இருந்தாலும் இந்த ஜாபை வேற யாருக்குனால் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணும் சார் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுகிற ஃபேமிலியில இருக்கவங்க கூட ஒரு வேலைக்கு பண்ண போக முடியாது அவங்களுக்கும் நாங்கள் உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுூனிட்டி வச்சிருக்கோம் சார் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வேலையை கொடுக்கணும்றதுக்காக தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் சார் அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எஜிகேட் பண்ணி அவங்களையும் என்னை கான்டக்ட் பண்ண சு சொன்னிங்கன்னால் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வேலை அனுபிச்சி கொடுக்குறேன் சார் ஆ ஓகே